நான் எப்போது தொடங்குனேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சின்ன வயதுலேருந்தே தொடங்கிட்டேன் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில் வந்து ஏழை குடும்பம் தான் நாங்களாம் அம்மா வேலைக்குப் போயிடுவாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பாடு செய்கிறது காலையில் எழுந்து போய்டுவாங்க சாப்பாடு செய்ய முடியாது அதனால் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே செய்ய ஆரமித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் தோசை ஊற்ற அப்புறம் சட்னி அதுக்கப்புறம் மேகி இது மாதிரி சின்னச் சின்ன பொருள்கெலாம் செஞ்சேன் அதுக்கப்புறமா பொறுமையாக தான் எல்லாமே ஒன்று ஒன்று நமக்கு எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டே செஞ்சால் எதுவும் பெட்டராக இருக்காதில்ல அது மாதிரி எனக்கு எதுவுமே செஞ்சால் எங்கள் வீட்டிலேயே திட்டுவாங்க என்ன செஞ்சிருக்க பொருளை வீணாக்குற அது மாதிரி திட்டுவாங்க அது மாதிரி திட்டாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் வீட்டில் திட்டியும் அப்போல்லாம் பண்ணி இப்போ நான் இன்னும் நல்லா பெட்டராக செய்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நான் தான் என்னோடய தன்னம்பிக்கை தான் அதை வந்து நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க பொருளை வீணாக்குற வீணாக்காதே நீ செய்யலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க நீ செய்கிற மாதிரி யாரும் செய்யமாட்டாங்க பாப்பா நீ சூப்பராக செய்யுற சாப்பாடு இப்போது எனக்கே அதுக்கு மேல் ஆர்வம் வந்துடுச்சு நானே சூப்பராக சாப்பாடு செய்கிறேன் அது எனக்கே இப்போ எனக்கே ஃபீல் ஆகிறது நான் நல்லா சாப்பாடு செய்கிறேன் எனக்கு என்னால் நாலு பேர் நல்லா இருக்காங்க நாலு பேர் சாப்பிடுவாங்க நாலு பேர் வந்து என்னை வந்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு இப்போ நான் இருக்கேன்